கண்டிப்பாக நான் முன்னாடி கேட்ட கேள்வியிலேயே அதுதான் சொல்லியிருந்தேன் எனக்கு புரூஸ் லீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து தான் நான் எக்ஸ்சைஸ் பண்றது அதுமட்டும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கறதுக்கு முக்கியமான காரணம் புரூஸ் லீ தான் அவர் நன்சக்ஸ் பண்ற ஸ்டைல் அதை பார்த்து தான் நன்சக்ஸ் வாங்கினேன் பிராக்டிஸ் பண்ணுனேன் எனக்கு நன்சக்ஸ் பிடிக்கும் அதுக்கப்புறம் அவரோடய ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து நான் எக்சைஸ் பண்ணுவேன் எக்ஸர்சைஸ் பண்றது இந்த ஸ்டெராய்டு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அவர் எப்படி நேச்சுரலான வேயில் பில்ட் பண்ணுவாரோ அதேபோல அவர் ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நானும் அதே போல எக்சைஸ் தான் பண்ணுவேன் என்னோடய பாடியை நான் ஸ்ட்ராங் பண்ணுணேன் அவர்தான் என்னோட முன் முன்னோடி முன்மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய ஒரு லெஜென்ட் அதனாலயே எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அவர் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த வேர்ல்டுலையே இல்லைன்னு தான் நான் சொல்லணும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் அவர் புஷ்ஷப்ஸ் எடுக்கிறது அவரை பற்றி நான் சொல்றப்போ எனக்கு புல்லரித்துடும் அந்தளவுக்கு ஒரு பெரிய மார்ஷியல் ஆட்ஸ் வீரர் அவர் ஆனால் அவர் இறந்துட்டாரு இப்போதிக்கு அவர் உயிரோட இல்லை நைன்டீன் செவென்ட்டி டூவிலயே இறந்துட்டாரு அதனால் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறந்தான் நான் பிறந்தேன் ஆனால் அப்படி இருக்கிறப்பையும் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு அவரோடய பெருமையை அவர் செத்ததுக்கப்புறமும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவரோடய பவர் அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் தான் என்னோடய முக்கியமான இன்ஸ்பிரேஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவர் தயாரித்த கண்டுபிடிச்ச உருவாக்கிய ஜி குண்டோங்குறது மிகப்பெரிய கலை இப்போது அது பெரிய அளவுலேயும் இருக்குது ஸோ அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெஜெண்ட் அவரை பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டேன்